நம்ம எப்போதுமே டிவியா இருக்கட்டும் இல்லை இருக்குதுனு எப்போதுமே பொது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் அதுலேயிருந்து என்ன லேர்ன் பண்ணலாம் ஏன்னா கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு நிறைய போய் படிக்க முடியாது ஃபீஸ் கட்டி கற்றுக்க முடியாது அவங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம்னா இந்த இலவச கல்வி உள்ளடக்கம் அதாவது டிவியில வந்து சின்னப் பசங்களுக்கெல்லாம் டிவியில போடும்போது ஒரு டிஸ்கவரி சேனல் போட்டால் இந்த அனிமல் இப்படி இருக்கும் இந்த அனிமல் இதை சாப்பிடுமா இந்த அனிமல் இப்போ ஸ்லீப் பண்ணுமாங்கிற சின்னச்சின்ன விஷயத்தையும் கூட அதில் க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அவ்வளோ நீட்டாக க்ளீன் ஹோல்ட்ரா பண்ணுறாங்க அதே மாதிரி சில பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம் டீச்சர்ஸ்கிட்ட ப்ரொஃபசர்கிட்ட கேட்க முடியாமல் தயக்கமாக இருக்க பிள்ளைங்கள் கூட இதில் க கூகுள்லையோ அல்லது யூடியூப்லையோ போட்டால் அதில் உள்ள பெரிய காலேஜ்ல உள்ள ப்ரொஃபசர்ஸ் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத பசங்கெல்லாம் அவங்களோட வீடியோஸ் பார்த்தோ இல்லைன்னா அவங்களோடய விக்கிபீடியாவை பார்த்தோ ஒன்று ரெண்டு சில விஷயங்கள் இன்னும் கேதர் பண்ணி அவங்களோட படிப்புக்கு எளிதாக அவங்க அவங்கள மாத்திக்கிறாங்கள் அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த ஊடகங்கள்தான் டிவிலையுமே ஒரு சில ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் இதுலேயிருந்து இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்குதுனு கெமிக்கல் முதகொண்டு எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போடுறாங்க டிவிங்கும்போது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் கஸ்டப்பட்டு படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஆன்லைன் ஊடகங்கள்தான் இது இருக்கிறனால என்ன விஷயம்னா ஒரு விஷயம் நீ படிக்கிற அப்படின்னா உனக்கு மட்டுந்தான் படிக்கணும்னு இல்லை மற்ற விஷயங்களும் இப்போ நான் அகௌண்ட்ஸ் நான் எடுக்கிறேன்னா சையின்ஸை பற்றி எனக்கு ஏதாவது தெரியணும்னா கூகுள்ல போட்டால் அதோடய ஃபுல் டீட்டெயில் எனக்கு லிங்க்ல கொடுத்துட்றாங்க அப்போது நான் அதை பற்றி தெரிஞ்சிக்கிறேன் சையின்ஸ் ஸ்டூடெண்ட் அகௌண்ட்ஸ பற்றியும் தெரிஞ்சிக்கிறான் ஒரு கோர்ஸ் நீ இதுதான் படிக்கிறேன்னா இல்லை உனக்கு என்னென்ன தெரியணுமோ நீ அவ்வளோத்தையும் படின்னு சொல்கிறதுதான் கூகுள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு சின்னப் பசங்களுக்குமே ஒரு கார்ட்டூன் சேனலை பார்க்குறதா இருக்கட்டும் இல்லைனா ஒரு டிஸ்கவரியாக இருக்கட்டும் இந்த ஆ பொண்ணுங்களுக்கு ஆள் மனசில் மங்க்கி இப்படின்னா இப்படிதான் பதியுதுன்னு அந்த பொண்ணு மனசில் பதியிறது காட்சிகள்தான் நம்ம வார்த்தையாக சொல்கிறத விட இந்த மாதிரி காட்சிகளாக காட்டும்போது அவங்களுக்கு மனதில் அதிகமாக புரியும் தன்மை உடையது அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து என்னதான் வேகமாக நடத்துனாலுமே சில ஹிண் ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி இல்லை இவ்வளவு ஈஸியாக இருக்கும் இதை இப்படி படியுங்க நோட்ஸ் கொடுக்குறதுன்னு யூடியூப்ல வீடியோஸ் போடுவாங்கள் அவங்கள்ட்டேருந்தும் நிறைய கேதர் பண்ணிக்கலாம் படிப்புங்கும்போது யூடியூப் மோஸ்ட்லி தேங்க்ஃபுல்லாகதான் இருக்குது அதே மாதிரி கூகுள்ல என்ன சர்ச் பண்ணாலுமே க்ளீனாக ஃபிங்கர் ப்ரிண்ட்ல வந்துடுது அதுவும் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாகதான் இருக்குது என்னோடைய கருத்துப்படி மாணவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகதான் இருக்குதுன்னு என எனக்கு தோணுது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூ